மேம் நான் வந்து மதுமிதா பேசுகிறேன் மேம்

மேம் நான் தேர்ட் இயர் நர்சிங் படிக்கிறேன் மேம் மேம் என்னோட ஐடி கார்டு வந்து நான் கிரௌண்ட்டில மிஸ் பண்ணிவிட்டேன் மேம் விளையாடும்போது ஐடி கார்டு இல்லைன்னா காலேஜுக்குள்ளே விடமாட்டேனு சொல்லுறாங்க மேம் எப்படி மேம் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணுறது மேம் கோஆர்டினேட்டர்கிட்ட சொன்னேன் மேம் மேம் சொன்னாங்க பிரின்சிபல் கால் பண்ணி சொல் அதனால தான் மேம் கால் பண்ணேன் ஆ பண்ணிவிட்டேன் மேம்

ஓகே மேம் இதெல்லாம் காலேஜ் ஈமெயில் ஐடிக்கு மே அனுப்பணுமா மேம் ஓகே மேம் மேம் ஏதாவது ஃபைன் அமௌண்ட்டு ஃபீஸ் பே பண்ணணுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் எத்தனை நாளில் மேம் வரும் ஐடி கார்டு ஓகே அதுவரைக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுப்பீங்களா மேம் காலேஜ் வரதுக்கு ஓகே மேம் தேங்க் யூ மேம்